நாங்கள் குடியிருக்கிற வீட்டு பகுதியில் ஒரு அஞ்சு வீடுகள் தான் இருக்குது ஆனால் அஞ்சு வீட்டுக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவரோ அல்லது வேறொரு கலாச்சாரத்தை சார்ந்தவரோ தான் குடி இருக்காங்க அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு முஸ்லீம் அவங்களுடைய கலாச்சாரம் நம்மளுடைய இந்து மத கலாச்சாரத்துக்கு முற்றிலும் வேறானது ஸோ அவங்க அவங்க கடவுளை தொழுகிற முறைகளோ அல்லது அவங்க அவங்க வந்து எப்படி கடவுளை வந்து வேண்டுறாங்கோ நம்ம செய்யக்கூடிய சில சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு அவங்க மாற்றா வேற என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் இன்னொரு வீட்டுக்காரர் அவங்க வந்து ஒரு தெலுங்குக்காரர் அந்த தெலுங்குக்காரர் அவங்க தெலுங்கு மக்கள் எப்படி என்ன வகையான வழிபாடுகள் செய்வாங்க என்ன வகையான பண்டிகைகளை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு சில வகையிலலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம பொங்கல் பண்டிகை நாம கொண்டாடும்போது அவங்க அதே பொங்கல் பண்டிகையை மகர சங்கராந்தி அப்படின்னு ஒரு பெயரு வச்சி அவங்களும் அதேபோல் கொண்டாடுவாங்க அப்போது சில வித்தியாசமான பண்டிகைகள் ஒரு கலாச்சாரத்துலேருந்து மற்றோரு கலாச்சாரத்துக்கு வித்தியாசப்படும் பொழுது அவங்க எங்களை வந்து அழைக்கிறாங்க எங்க அவங்களோடய வீட்டில் சேர்ந்து அவங்களோடு கொண்டாடுறத்துக்கு கூப்புடுறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகை நேரத்திலும் ஒரு ஒரு இஸ்லாமியரோடய பண்டிகையோ அல்லது ஒரு கிறிஸ்துவரோடய பண்டிகையோ அல்லது ஒரு தெலுங்கு பேசுபவரோ அல்லது ஒரு மலையாளம் பேசுபவரோ அவங்க நம்ம இ நம்ம இருக்கக்கூடிய அந்த ஐந்து வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் வேற வேறு வகையான கலாச்சாரங்களை அவங்கவங்க பயன்படுத்திக்கிட்டு வந்தாலும் கூட ஒரு பண்டிகை நேரம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு நிகழ்ச்சி அவங்க வீட்டில் நடக்குது அப்படிங்கும் போது எங்கள் ஐந்து வீடுகளும் நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பம் போல இருந்து அத நாங்கள் பெரிய விழாவாக நாங்கள் செய்வோம் ஒருத்தருக்கு பண்டிகைங்கும் போது இன்னொருத்தர் நாம அவங்களுக்கு உதவிக்கு போகிறதோ அல்லது அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதோ ரொம்பவும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் உ தான் எல்லோரும் வேற வேற கலாச்சாரங்களை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு பாகுப்பாடு இல்லாமல் ஒரே குடும்பமாக சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு வீட்டில் என்ன நடக்குதோ அதை கண் அது நிச்சியமாக அடுத்த வீட்டுக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி அல்லது தே ஒரு விரும்பத்தகாத ஒரு செயலாக இருந்தாலும் சரி எல்லோரும் அதில் பங்கு எடுத்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷங்குமான வாழ்த்துக்களை சொல்கிறதோ அல்லது அவங்களுடைய கஷ்டத்தில் நாம பங்கு எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி நாங்கள் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு வீடுகளும் நாங்கள் ஒரு குடும்பம் போல அங்கே இருக்கிறோம்